முதல்ல வந்து காய்கறிகளை நாங்கள் வீட்டில் வீட்டுக்கு வந்து வீடு வீடாக வாங்கிகிட்டு போவாங்க அதே மாதிரி தோட்டத்திலையும் இருக்கிற காய் வந்து வந்து காசு கொடுத்தா நாங்கள் கொடுப்போம் இல்லாட்டி நாங்கள் மார்கெட்டு சந்தை புதன்கிழமை சந்தை வியாழக்கிழமை சந்தை வெள்ளிக்கிழமை சந்தை ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தை இருக்குது அந்த சந்தையில் போய் கொடுப்போம் அதையும் மீறி அதிகமாக இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த பாக்கெட்டில் போட்டு கவரில் போட்டு அப்படியெல்லாம் போட்டு விற்குவோம் இது வந்து அதிகமாக விற்க முடியாமல் திருப்பி மீதி வந்திருச்சின்னா அந்த கொண்டு வந்துட்டோம்னால் அந்த காய்கறிகளையும் சந்தையில் திங்கக்கிழமை செவ்வாக்கிழமை அப்படின்ற போ போட்டு நாங்கள் அதை விற்றுக்குவோம் கொஞ்சம் பச்சை காய்கறிகளாக இருந்தால் நாங்கள் உடனடியா விற்றுருவோம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி அந்த பீட்ரூட்டு கேரட்டு இப்படியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் வைச்சு நாங்கள் பண்ணுவோம் அப்புறம் இந்த மாதிரி வியாபாரமும் பண்ணால் வெளியில் உள்ளவங்க வந்து ஒரு ஒரு இந்த ரேட்டுதான் கரெக்டான ரேட்டு இவ்வளவுதான் குடுக்கணும்னு சொல்லி பேசி வச்சுக்குவாங்க அப்போ சரின்னு நாங்கள் அதுதான் ரேட்டா அப்படின்னு கேட்டுட்டு அந்த மாதிரி கொடுப்போம் இல்லாமல் இருந்தால் அதிகமாக வருது கம்மியாக கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நம்ப இது வந்து இதுதான் ஃபிக்ஷன் ரேட்டு போட்டு வச்சிருக்கிறோம் இப்படிதான் கொடுக்குணும் அப்படின்னு சொல்வாங்க சரின்னு அப்படி கொடுத்துருவோம் இப்போ வந்து நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு மீறினா ஈரோடில் போவோம் ஈரோடில் போனால் அங்கே அதிகமாக விற்கும் அங்கே அதிகமாக விற்றுச்சின்னா அங்கே மொத்த கணக்கில் கொடுத்துட்டு வந்துவோம்